நான் வந்து சூரிய கிரிஸ்டல்னு லோக்கலில் ஒரு கேஸ் அடுப்பு வாங்கினேங்க இது வாங்கி சில மாதங்களில் என்னாச்சுன்னா அடுப்பு வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் உடஞ்சி போய் பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது இது ரெடி பண்ணதும் வந்து என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் நல்லா எரிஞ்சுது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிட்டு ஒரு சவுண்டு ஒரு பயங்கரமான ஒரு ஒலி வரும் இதனாலையே வந்து அந்த அடுப்பை பற்ற வைக்கணும்ன்னாவே ரொம்ப பயமாக இருக்கும் இதனால என்னாச்சுன்னா எனக்கு இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸாக இருந்ததோடு எப்பயுமே வந்து லோக்கலில் வாங்கக்கூடாது பிராண்டடாக நல்ல பிராண்டடாக வாங்கணுன்னு தோணுச்சு இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸாக எனக்கு இருந்தது